நான் வந்துட்டு எஃப்எம் வந்துட்டு கேட்டதில்ல நான் வந்துட்டு சின்னப் பிள்ளையாக இருக்கும் போது கேட்டுருக்கேன் ஆனால் வந்துட்டு அதில் எது பிடிக்கும் அப்படினு சொல்லத் தெரியாது அது காம காலையில் ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க யாருக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படினு சொல்லி கேட்டு போடுகிறது அது பிடிக்கும் வந்துட்டு ரொம்ப அதை கேட்டதில்ல ஆனால் வந்துட்டு நான் டிவி தொலைக்காட்சியில் வந்துட்டு நான் பார்ப்பேன் எனக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படினா எனக்கு வந்துட்டு குக்கூ வித் கோமாளி வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் ஏன் அது பிடிக்கும் அப்படினா இப்போ நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும் போது அதை பார்த்தோம் அப்படினா யாராக இருந்தாலுமே அதை பார்த்தவொன்னே சிரிச்சுருவாங்க அந்தளவுக்கு வந்துட்டு அந்த ஷோ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்துட்டு அதை ரொம்பவே விரும்பி பார்ப்பேன் நான் வந்து மற்றவங்கள இதை பார்க்க சொல்லுவேன் அது எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி ஏன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படினா அதில் வந்துட்டு நம்ம வ மனசு கஷ்டமாக இருக்கோம் அப்படினா யாராக இருந்தாலும் அதை பார்த்தவொன்னே சிரிச்சுருவோம் அதை நம்ம நம்ம மனக்கவலையும் மறந்து நம்ம அதை பார்த்து சிரிச்சுருவோம் அதனால வந்துட்டு நான் ரொம்பவே அதை பார்ப்பேன் எனக்கு ரொம்பவே அது பிடிக்கும் யாராக இருந்தாலுமே அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்துட்டு சும்மா சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்க இதுமாதிரி குக்கூ வித் கோமாளி அந்த நிக நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை நீங்கள் முடிஞ்சால் எப்போயாச்சும் பாருங்க அப்படினு சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சி நான் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் நம்ம ஏதோ ஒன்று நினச்சி ஏதோ ஒன்று கஷ்டப்படும்போது மனக்கவலையில் இருக்கும் போது அதுதான் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்றப்போ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குக்கூ வித் கோமாளி அந்த நிகழ்ச்சி அதை நான் வந்துட்டு ரொம்பவே விரும்பியும் பார்ப்பேன் வேறென்ன நிக நிகழ்ச்சி புடிக்கும் அப்படினா வேறு தொடர்கள் பார்ப்பேன் அது வேறு ஆனால் நான் ரொம்ப விரும்பி பார்க்குறது அப்டின்னா அது குக்கூ வித் கோமாளி தான்